இப்போ வந்து நான் ஃபோனுக்கு என் ஃபோனுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணேன் ரீசார்ஜ் பண்ணியும் ஜியோ சிம் ஜியோ சிம்க்கு ரீசார்ஜ் பண்ணேன் இந்த ஜியோ வந்து டவர் வந்து அப்பப்போ கட்டாகுது அதை வந்து ஏன் எதனால் அப்படின்ட்டு யோசிக்கிறப்போது சரி நம்ம போ ஜியோ டவருக்கே நம்ம கால் பண்ணி என்ன புகாருன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட என்ன அதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு கால் பண்ணுணோம் அதுக்கு வந்து கால் பண்ணி கேட்குறப்போ இதுமாதிரி எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் இருக்குது ஸோ கா அடிக்கடி கால் போகமாட்டேங்கிது கால் கட்டாகுது டவர் இருக்கமாட்டேங்கிது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம கால் பண்ணணும் பண்ணணும் அப்படினா அந்த அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபோன் எடுத்தோம் அப்படினா ஃபோன் போகமாட்டேங்குது அது வந்து ஒரு சிக்கலாகவே இருக்குது அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுணோம் அப்படினா ஜியோ டவருக்கே ஃபோன் ப ஜியோ நம்பருக்கு ஃபோன் பண்ணி புகார்ன்னு தெரிவிக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி இதுமாதிரி எங்களுக்கு இதுமாதிரி சிக்கல்கள் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் ஒரு தீர்வு காணணும் அப்படி சொல்லிட்டு கேட்டோம் அதுக்கு வந்து அவங்க எங்களுடைய டிட்டையல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இதுமாதிரி உங்கள் பேர் உங்கள் ஏரியா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க சொல்லிட்டு வாங்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படினா ஃபோனை வந்து ஆன்லே வச்சிருங்க நெட்டை ஆன்லயே வச்சிருங்க ஆஃப் பண்ணாதீங்க ஒரு ரெண்டுமணி நேரம் மூணுமணி நேரத்தில் உங்களுக்கு இந்த டவர் வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் அதேமாதிரி ரெண்டுமணி நேரம் மூணுமணி நேரம் வச்சு பார்த்தோம் அதேமாதிரி அவங்க சொல்கிற சொல்கிறமாதிரி சொன் சொன்னமாதிரியே எங்களுக்கு வந்து டவர் கிடச்சிது அதுக்கப்பறமேட்டு நாங்கள் மறுபடியும் அந்த சூழ்நிலையை வந்து மாத்திக்க ஆரம் மாத்திக்க முடிஞ்சது இப்போ ஒரு டக்குன்னு ஃபோன் பண்ண முடிஞ்சாலும் மறுபடியும் ஃபோன் பண்ணுறப்ப எங்களுக்கு ஃபோன் போச்சு அந்த நெட் ஒர்க்கோ இல்லை டவர் ப்ராப்ளமோ எதுவும் வரல